சரிங்க நாங்கள் திருப்பதி போனோம் இங்கே இருந்து பஸ்ஸில் தான் போனோம்ங்க கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்ததுங்க பஸ்ஸு மாற்றி மாற்றி போனோம்ங்க அப்புறம் அங்கே போய் இறங்கி கொஞ்சம் படிக்கட்டில் தான் போனோங்க அதுலேயும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துவிட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இங்கே படி ஏர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாகதான் இருந்ததுங்க இருந்தாலும் நாங்கள் போய் மேலே போய்ட்டுங்க போய் பட்டியில் அடைச்சாங்க அங்கே ரெண்டு நாள் இருந்தோங்க இருந்து நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க எல்லா சவுரி இருந்ததுங்க நல்லா தங்கி இருந்தோம் ஆனால் கூட்டத்தில் சனங்கள் நெருக்கலில் தான் போய் சாமி திருப்பதி ஏழுமலை வெங்கடாசல சாமி தரிசனம் பண்ணினோம் வெளியில் வரங்காட்டியும் ஒரு மணி நேரத்துக்கும் மேலே ஆகிடுச்சிங்க வெளியில் வந்தால் அன்னதானத்துக்கு நின்னோங்க ரெண்டு மூணு மணி நேரம் நின்றோம் அங்கேயும் பட்டியில் அடைச்சி தான் விட்டாங்க அங்கே சாப்பிட்டு வெளியில் வரங்காட்டியும் ஒரு அரைமணி நேரத்துக்கும் மேலே ஆகிடுச்சிங்க வெளியில் வந்துங்க ரூம் போய் பேகெல்லாம் போட்டுருந்தோம் அதல்லாம் எடுத்துக்கிட்டுங்க கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்தோங்க வேணும்கிறத வாங்கினோம் வாங்கிகிட்டு இங்கே பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ரை மணி நேரம் நின்னோங்க நின்று கீழே வந்து மறுபடியும் இங்கேயும் வந்து நின்றது அந்த கூட்டம் ரொம்ப கூட்டம்ங்க பஸ்ஸே ஏற முடியலிங்க அப்புறம் இருந்தாலும் அப்படியே பஸ்ஸு மாற்றி மாற்றி நாங்கள் வந்தோங்க வந்துவிட்டு இது பண்ணோம் நல்லா கூட்டமா இருந்தாலும் திருப்தியாக நல்லா சாமி பாத்தோங்க நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோங்க ஆனால் சிரமமாக இருந்தாலும் நல்லா போய் கும்பிட்டு தான் நல்லா வந்தோங்க நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம்னு எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கும் அது நல்லா திருப்தியாக நல்லா இருந்ததுங்க கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் நல்லா கும்பிட்டுதான் வந்தோங்க அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா தான் இருந்ததுங்க